எங்கள் கிராமத்தில் தண்ணி வசதி நல்லாவே இருக்கு ஏன்னா நாங்கள் மலையடிவார கிராமத்தில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதிகளில் பவானி ஆறு ஓட்டிகிட்டு ஓடிகிட்டு இருக்கு அதனால் தண்ணி பற்றாக்குறைக்கு வாய்ப்பே இல்லை தண்ணி நல்லபடியாக தண்ணீர் வசதி வந்து நல்லபடியாக தான் இருக்குது எல்லா எல்லாரு தோட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டிருக்காங்க கிணத்துல வந்து தண்ணீர் எப்போமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் பிரச்சனையில்லை கிணறுல தண்ணி இல்லாத தோட்டக்காரங்க ஆற்றுலேந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பாய்ச்சிப்பாங்க பைப் லைன் போட்டு அந்த மாரி கொண்டு வந்து பாய்ச்சிப்பாங்க பயிர் பார்த்தீங்கன்னா கரும்பு மஞ்சள் வாழை அந்த மாரி பயிர்கள் அது நெல் நெல்தான் மெயினாக இந்த ஆற்றுக்கு பக்கதுலருக்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெல் தான் பயிரிடுவாங்க அதனால் நெல்பயிர் தான் இங்கே அதிகமாக விளைவிக்கிறாங்க இப்போ க அதிகமாக கொஞ்ச அதிக தூரத்துலக்கிற தோட்டக்காரங்க கரும்பு வாழை பாக்கு தென்னை அந்த மாரிக்கூட விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க